நம்ம இந்தியாவோடய மருத்துவமைப்பு பார்த்தோம்னா ஒரு நல்ல கட்டமைப்பில்தான் இருக்குது இந்தியா வந்து மருத்துவத்துறையில் ரொம்ப முன்னோடியான நாடு இப்போதைக்கு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வருகுது ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சித்தா ஆயுர்வேதா யுரோனிக் யுரோனி அப்படின் சொல்லி நிறையா இயற்கை சார்ந்த வைத்தியங்கள் நிறையா இருந்தது இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு பிறகு நம்ம வந்து ஆங்கிலேய மருத்துவத்துக்கு அலோபதியை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்பறம் இந்த நம்மளோட இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகள் அனைத்தும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஊசி போடுறது ஒரு சாதாரணதுக்கே டேப்லெட் போடுறது சின்ன சின்ன விஷயத்துக்கலாம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறையா அதிகமான பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்தக்காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த இயற்கை முறையில் வாழ்ந்ததுனால் உங்களுக்கு எதாவது ஒரு உடல் சரியில்லாத நிலை ஏற்பட்டுச்சுனா உடனே எதாவது ஒரு மரத்தோடய வேரோ இலையோ இந்தமாதிரி இயற்கை சார்ந்த மூலிகையை சாப்பிட்டு வாழ்வாங்க அது சரி ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பக்கவாதத்தையும் ஏற்படுத்துவது இல்லை அது வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தான் ஏற்படுத்தி தரும் ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்ற அந்த டேப்லெட்ஸோ இல்லை ஊசியோ இந்தமாதிரி ஒரு விஷயங்களோ பார்த்தோம்னா கொஞ்ச நாளிலேயே நமக்கு ஒரு சைடு எஃபக்ட் கொடுத்துடும் நம்ம ஒரு மாத்திரை சாப்பிடோம்ன்னா அந்த ஒரு மாத்திரை நம்ம உடம்பில் இன்னும் ஒரு சில நோய்களை உருவாக்கி அந்த நோயுக்காக இன்னும் ஒரு சில மாத்திரைகளை சேர்த்துதான் சாப்பிட வைக்குது அப்போ நாளடைவில் பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம சுகருக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னால் ப்ரஷருக்காக மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலம வந்துடுது அப்பறம் ஹார்ட்டு பிராபளத்துக்காக சாப்பிட வேண்டிய நிலம வந்துடுது அப்புறம் இந்தமாதிரி இதனால உடம்பு சூடாகி மற்ற நம்மளோடைய மெட்டபாலிக்கம் சேஞ்சஸ் பாடியில் நடக்கிறதுனால நம்ம டோட்டல் பாடியும் வந்து வீக்காக போயும் நம்ம ரொம்ப மோசமான நிலமைக்கு சீக்கரமாக போயிடறோம் அதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிடாமல் நம்ம ஒரு சாதாரண சுகராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சரி எதுவாகயிருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணுன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் போனோம்ன்னா குணமாகிறத்துக்கு கொஞ்ச நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் அதனால எந்த ஒரு சைடு எஃபக்ட்டும் வராது இதை சார்ந்து வர நோய்கள் நமக்கு வராது அதாவது நம்ம இந்த மூலிகை சாப்பிட்றத்துனால எதாவது நோய் வருமான்னு கேட்டால் அந்தமாதிரி வராது ஆனால் டேப்லெட்ஸ் சாப்பிட்றத்துனால நமக்கு கண்டிப்பாக நோய்கள் வரும் சில நரம்புகள் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் பக்கவாதம் வரும் ஸோ அதனால டாக்டர்சே சொல்லுவாங்க அதிகமாக டேப்லெட் சாப்பிட வேணான்னு சொல்லுவாங்க நிறையா சாப்பிட்ணும் சில டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்தமாதிரி கட்டமைப்பில் தான் இந்தியாவோடய மருத்துவமைப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டாக்டர் படிக்கிறதுக்கு அப்படின் சொல்லி வந்து பார்த்தோம்னா நம்ம அந்தக்காலத்தில் வந்து சித்தாலாம் வந்து பார்த்தோம்னா பரம்பரை பரம்பரையாக கற்றுப்பாங்க குரு சிஷ்யனுக்கு கற்றுக்குடுப்பாங்க நிறையா பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிக்குவோம் பாட்டி வைத்தியம் மூலிமா தெரிஞ்சிக்குவோம் பரம்பரை பரம்பரையாக அவங்க வைத்தியராக இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த டாக்டர் பொறுத்தவரையிலும் வந்து எக்ஸாம் வச்சு யாரு வேணாலும் டாக்டராக ஆகிடலாங்குற மெதட் வந்துடுச்சு அது நல்ல வரவேற்புக்குடையதுதான் ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவத்துறையில் படிக்கணும் சொல்லணும்னா நீட் எக்ஸாம்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு விதத்தில் நல்லது தான் இருந்தாலும் அந்த நீட் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸை வச்சால் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிலபஸ்சு ஸ்கூல் சிலபஸ்சு சென்ட்ரல் கவுர்மெண்டுக்கு ஒரு சிலபஸ்சு கேரளா கர்நாடகாவுக்கு ஒரு சிலபஸ்சு இந்தமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னோடய டிஃப்பரண்ட் டிஃப்பரண்ட்டான ஸ்கூல் சிலபஸ்சை ஃபாலோ பண்ணிகிட்டு சென்ட்ரல் கவுர்மெண்ட்டு ஒரு சிலபஸ்சு ஃபாலோ பண்ணிகிட்டு கடைசியில் நீட் எக்ஸாம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவுர்ன்மெண்ட்டு ஃபாலோ பண்ற அந்த எக்ஸாம் பேட்டன்னை வைக்கிறது ரொம்ப கஷ்டமாகதான் இருக்கும் மற்ற ஸ்டேட்டுலாம் ஸோ அதனால எல்லாருக்குமே கல்வியை பொறுத்தளவு ஒரே கல்வி ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே எக்ஸாம் அப்படிங்கிற மெத்தடை கொண்டுவந்தாங்க அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம்ன்றது ஒரு வரவேற்கதக்க கூடிய விஷயம் தான் அது இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் டிஃப்பரண்ட் டிஃப்பரண்டாக படிங்க அப்படின் சொல்லிவிட்டு கடைசியில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்ஸர் சொன்னால்தான் நீங்கள் அறிவாளி நீங்கள் படித்ததுலாம் முட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேடில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பையனை நீட் எக்ஸாமில் ஃபெயிலாகி போயிட்டான்னா அவன் முட்டாள் அப்படின்னு சொல்வதுலாம் ஒரு ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஸோ அப்போ அதனால் வந்து கல்வி கட்டமைப்பில் நம்ம வந்து ஒரு காமனான ஒரு எக்ஸாம் கொண்டு வரோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரேமாதிரி கொண்டு வரணும் எல்லாமே பாகுபாடின்றி எல்லாமே சமமாகதான் பார்க்கணும் அப்படின்னா அது ஓகே தான் சூப்பர் தான் ஸோ நீட்டைப்பொருத்தளவு என்னோடய தனிப்பட்ட கருத்து வந்து வரவேற்க தக்கதுதான் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே கட்டமைப்பில் கொண்டு வந்தாங்கன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்ப்பார்க்குறோம் வருங்காலத்தில் நம்மளை இந்தியாவில் பல மருத்துவர்கள் உருவாகி நம்ம இந்திய மக்களோடய நோய்களை போக்கி இந்தியா மட்டும் இல்லை உலகத்தோடய நோய்களை போக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு நம்ம நம்ம இந்திய கல்வி வந்து அடிப்படையாக அமையணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ